யா மேம் இருக்கோம் ஸ்கூலா மேம்

மேம் டென்த்தில் ஃபோர் டுவென்ட்டி மேம் யா மேம் தமிழில் எயிட்டி நைன் தமிழில் எயிட்டி நைன் இங்கிலீஷில் நைன்ட்டி ஃபைவ் மேக்ஸில் நைன்ட்டி சிக்ஸ் சயின்ஸில் நைன்ட்டி நைன் சோசியலில் எயிட்டி எயிட் மேம் யெஸ் மேம் மேம் ஃபர்ஸ்ட் குரூப் பயாலஜி யெஸ் மேம் ஃபர்ஸ்ட் குரூப் பயாலஜி மேம் டாக்டர் ஆகனும்ன்னு சொல்லி பொண்ணு சொல்லிட்ருந்தாங்க மேம் ஓகேங்க மேம் போட்டுருக்கோங்க மேம் யெஸ் மேம் போட்டுருக்கோம் வந்துருச்சு வந்துருக்குங்க மேம் ஆகஸ்ட் மேம் யெஸ் மேம் அப்போதாங்க மேம் வர சொல்லியிருந்தாங்க

ஆமாம்ங்க மேம் ஆமாம்ங்க மேம் சரிங்க மேம் கேட்டோம் கேட்டோம் மேம் கேட்டோம் சரிங்க மேம் பொண்ணு பவானியிலருந்து வராங்க மேம் ஹாஸ்டல்லதான் விட போகிறோம் சரிங்க மேம் பார்த்துட்டு போனாங்க மேம் பிடிச்சிருந்தது சரிங்க மேம் ஃபலோவ் பண்ணுறேன் சரிங்க மேம் ஓகேங்க மேம் மேம் எல்லா நீட் கோச்சிங் எல்லாம் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறோங்க மேம் ஓகேங்க மேம் ஓகேங்க மேம் கட்டிக்கிறோங்க மேம் ஓகேங்க மேம் சரிங்க மேம் ஓகேங்க மேம் ஃபீஸ் கட்டிக்கலாம்ங்க மேம் கொடுத்துக்கலாம் மேம் நோ பிராப்ளம் வாங்கிட்டோம் மேம் சரி மேம் ஓகேங்க மேம் தனியாக இருந்தாலும் இருந்துக்குவாங்க மேம் செப்ரேட்டாக இருந்தாலும் அவள் அவளுக்கு ஓகேதாங்க மேம் தனி தனியாகவே அரேஞ்ச் பண்ணிக்கலாம்ங்க மேம் ஓகேங்க மேம் தனியாகவே ஒரு ஓகேங்க மேம் ஓகே மேம்